ஹலோ மேம் ஆ ஹலோ மேம் யாசர் அம்மாவா நான் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லேருந்து செல்லப்பன் வித்யா மந்திர் ஸ்கூல்லேருந்து அவங்க ப்ரின்ஸிபல் பேசுகிறேன் மேம் மேம் உங்கள் பையன் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணுறான் மேடம் ஒழுங்கா டிசிப்ளினாவும் இருக்கறதில்ல டீச்சருக்கும் ஒபே பண்ண மாட்டேறான் மேடம் ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டேறான் மேடம் இல்லை மேடம் இங்கே அப்படிலாம் இல்லை மேடம் அவன் வந்துட்டு உங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கிறான் போல இங்கே வந்துவிட்டு டீச்சர்க்கெலாம் ஒபே பண்ண மாட்டேறான் மேடம் படிக்கலைனா கூட பரவாயில்லை டீச்சருக்கு ஒபே பண்ணணும் டிசிப்ளினாக இருக்கணும் அதுவும் பண்ண மாட்டேறான் மேடம் அவன் முடியும் வெட்ட மாட்டேறான் மேடம் கையில் நெயில் அப்படியே இருக்குது நெயிலும் வெட்ட மாட்டேறான் டைய்யி கட்டிகிட்டு வர மாட்டேறான் சரிங்க மேடம் நீங்கள் நாளைக்கு வரும்போது முடி கட் பண்ணி அனுப்பி விடுங்க மேடம் டீச்சர்க்கு சரிங்க மேடம் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்க்குமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கவனிச்சு நாங்கள் அவுங்கவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல தான் மேம் செய்கிறோம் நாங்கள் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறது மட்டும் விஷயம் இல்லை மேடம் நீங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிச்சு ஒழுங்கா சொல்லணும் மேடம் இங்கே எப்படி இருக்கானு உங்களுக்கும் தெரியாதுலை அதனால் தான் மேம் கால் பண்ணி சொல்கிறோம் ஆ சரி ஆ சரிங்க மேடம் நீங்கள் வந்துவிட்டு நாளையிலிருந்து அவனுக்கு முடி வெட்டி டையெல்லாம் போட்டு நெயில் கட் பண்ணி நீட்டாக அனுப்பி விடுங்க மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் தேங்க்யூ மேடம் வைக்கிறேன் நன்றி மேடம்